அஞ்சு பத்து ரெண்டாயிரத்து ஆறு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து அஞ்சு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்து ஏழு இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நாலு ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து ப ஒன்று